எங்கள் பகுதியை சேர்ந்தவங்க மூடநம்பிக்கைனு எடுத்துகிட்டா அவங்க வந்து இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பார்த்து பெரியவங்க சின்னவங்க எல்லாத்தையும் பயப்பட சொல்லுவாங்க அதே மாதிரி சின்ன பசங்களும் பேயின்னா பயப்பிடுவாங்க பேயின்றதுலாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே மனப் பேய் தான் வந்து பயப்படவே கூடாது தைரியமாக இருக்கனும் பேயின்றதுலாம் இல்லவே இல்லை இந்த சின்ன பசங்களலாம் இந்த பெரியவங்க வந்து பேய் இருக்கு பிசாசு இருக்கு அங்கே போகாதே இங்கே போகாதே அப்படின்லாம் பயப்பட சொல்லுவாங்க அதெலாம் ஒன்றுமே கிடையாது நம்பளா தைரியமாக இருந்தாவே எந்த இதுவும் பேய் பிசாசு அதெலாம் எதுவுமே கிடையாது சின்ன பஹ பசங்க வெளியே விளாடும்போது வா அங்கே விளையாடாத இங்கே விளையாடாத பேய்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி நம்ப பயமுறுத்தவே கூடாது பெரியவங்க நம்ம தான் வாங்க விளையாட்னது போதும் அப்படின் சொல்லி கூட்டிகிட்டு வரணும் இப் ஐயோ அங்கே பேய் இருக்கு இங்கே பேய் இருக்கு அப்படின்லாம் சொல்லவே கூடாது பெரியவங்க தான் சின்ன பசங்களையும் பயமுறுத்துறாங்க ஆம் அந்த மாதிரி பேயின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது பேப் பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வாங்க இந்த மாதிரிலாம் பேய்லாம் கிடையாது பயப்படக்கூடாது அவங்களுக்கு வந்து தைரியத்தை நம்ம செலுத்தணும் நம்மளே வந்து அவங்கள பயமுறுத்துனா சின்ன பசங்க எப்படி பயப்படாமல் இருப்பாங்க அன்னால நம்ப வந்து அவங்களுக்கு பயப் பயப்படுற மாதிரி எதையும் சொல்லக்கூடாது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லணும் இந்த பேய் பிசாசு அப்படின்லாம் இருக்குன்லாம் அவங்கள பயமுடுத்தவே கூடாது இந்த பெரியவங்க தான் பசங்களை இது பண்ணுறதே பேய் இருக்கு அங்கே போகாதே இங்கே போகாதே அப்படின்லாம் சொல்லவே கூடாது பசங்க வந்து விளையாடிட்ருக்கும்மோது போதும் விளையாண்டது போதும் வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின் சொல்லி கூப்புல்லாம் ஐயோ அங்கே போகாதே இங்கே போகாதே அங்கே அது இருக்கும் இது இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே கூடாது பசங்க அவங்க பாட்டுக்கு விளையாடிகிட்டு வந்துருவாங்க நம்ப அவங்கள கவனிச்சிட்யிருந்தாலே போதும் வந்து பயமுடுத்தலாம் கூடாது அப்புறோம் நம்பளும் பக்கத்தில் எல்லார்த்திட்டியும் ஓ அந்த ஊரில் அது இருக்கு இது இருக்கு பேய் இருக்கு அப்படின்லாம் சொல்லவே கூடாது நம்ம தைரியமாக இருக்கனும் அது வந்து பேயின்றதுலாம் எதுவுமே கிடையாது மனப் பேய் மனசாட்சி தான் நமக்கு வந்து பயப்படாமல் இருந்தோன்னாவே அதுவே போதும் பேயின்றதுலாம் கிடையவே கிடையாது இதை தான் நம்ப வந்து பசங்களுக்கும் சரி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து பயமுடுத்த சொல்கிறோம் ஆனால் வந்து நம்ம பயப்படவே கூடாது தைரியமாக இருக்கனும் இதவே சில பேர் வந்து ஐயோ அங்கே அப்படி அவங்க இருக்காங்க இப்படி இருக்காங்க கீழே விழந்துட்டாங்க அவங்க இந்த மாதிரி வந்துருவாங்க அப்படின்லாம் நினைக்கவே கூடாது நம்ம தைரியமாக இருக்கனும் அந்த பசங்களையும் தைரியமாக வச்சிக்கணும் நம்மளும் பெரியவங்களும் தைரியமாக இருக்கனும் வந்து பசங்களுக்குலாம் சொல்லி கொடுக்குணும் விளையாடுறப்போ கீழே விழந்துறாதிங்க ஜாக்கரதையாக விளையாடுங்க இப்படி வேணா சொல்லி கொடுக்குலாம் பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்லாம் சொல்லி கொடுக்கவே கூடாது ஆனால் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து கவனிச்சிக்கிலாம் ச கெஸ் பசங்க கீழே விழுந்துறாம விளாடுறாங்களா என்னா அப்படின்ட்டு பார்த்துக்கிலாம் ஐயோ அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அங்கே பேய் இருக்கு இங்கே பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லவே கூடாது சரிங்களா பசங்க வந்து தைரியமாக விளையாட சொல்லி கற்றுக் கொடுக்குணும் எல்லாத்துளியும் தைரியமாக வரணும் வந்து நம்பளால் பசங்க கெட்டு போகக்கூடாது தைரியமாக இருக்கனும் நம்ப தான் வந்து பசங்களுக்கு தைரியத்தை இது பண்ணனும் வளர்க்கணும் நம்மளே பயந்தோனா பசங்க எப்படி பயப்படாமல் இருப்பாங்க அதனால பயப்பட கூடாது பேய் பிசாசு அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ ஒருத்தவங்க எறந்துட்டாங்கனா அவங்க வந்து சாமியாருவாங்க அதனால வந்து பேயிலாம் கிடையவே கிடையாது நம்ம வந்து அதையெல்லாம் நினைக்கவே கூடாது ந அந்த மாதிரிலாம் பேயிலாம் எதுவுமே கிடையாது இதை தான் நம்ப வந்து மூடநம்பிக்கையாக நினச்சிட்ருக்கோம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் இருக்கிறவுங்களையும் பயமுறுத்திருவங்க அவங்கள அவங்க சொல்றதையும் நம்மளும் கேட்கவும் கூடாது அதை பார்த்துக்கோங்க